சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குலந்தைக சாப்பட்ற மாதிரின்னா நீங்கள் எதை மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் சார் அதை மாதிரி நான் செஞ்சு நீங்கள் இப்படி வேணும்னு சொன்னீங்கன்னால் செஞ்சு கொடுப்போம் சார்

பிரியாணி இப்போ பிரியாணி இருக்குது சார் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸு பரோட்டா பத்து கிலோ மீட்ரு இருக்குதுன்னா அது வர்றவங்கள பொறுத்து இருக்குது சார் பத்து கிலோ மீட்ரு இருக்குதுன்னா ஒரு பதினஞ்சு நிமிசத்தில் கூட வரலாம் கொஞ்சம் டிலே கூட ஆகலாம் சார் அவங்க ஃபுட்டு இது பண்ணி வர்றதுக்கு லேட்டாக கூட ஆகலாம் சார் அதல்லாம் வந்து அது வந்து அவங்க ஓட்டுறவங்கள பொறுத்து இருக்குது சார் இல்லை சார் டெலிவரி வந்து ஃப்ரீ தான் சார்

ஆ கொண்டு வருவாங்கள் சார் அதெல்லாம் கொண்டு வருவாங்கள் சார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க சார் உங்களுக்கு நீங்கள் பல்க்காக சொல்கிறீங்க அது அப்படின்னா நேராக் கூட கேஸ் ஆன் டெலிவரியும் இருக்குது சார் ஜிபே பண்ணுறதனாலும் பண்ணலாம் சார் அதெலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார்

ஆ

ஆ எடுத்து வந்து டெலிவரி பண்ணுறோம் சார் நீங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சார் அது மற்றப்படி எதுவும் பண்ண வேணாம் ரெடி பண்ணிட்டு உங்குளுக்கு கால் பண்ணிடுறோம் சார் வந்துடும் சார் அட்ரெஸ் வந்து அப்படியே அனுப்பிச்சுவுட்றுங்க சார் ஆ ஆ ஓகே சார் ஆ தேங்க்யூ சார்